ஹலோ சொல்லுங்கள் குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் பூர்விகா மொபைல்ஸ்தான் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் என்ன ஃபோன் எந்த மாடல் ஃபோன் உங்களுக்கு வேணும் ஓகே சார் இப்போ வந்து எங்களோட இதில் வந்து ஐ ஃபோன் ஃபோர்டின் ப்ரோ மட்டும் தான் அவைலபுலாக இருக்கு அது அது உங்களுக்கு ஓகேவா ஆமாம் ஆமாம் சார் அது உங்களுக்கு ஓகேவா சார் மாடல் நிறைய இருக்கு நம்பளோட ஸ்டோர்ல வந்து ஐ ஃபோன் ஃபோர்டின் ப்ரோ மட்டுந்தான் அவைலபுலாக இருக்கு கலர் வந்து ப்ளாக்கு டீப் பர்ப்புள் கோல்டு சில்வர் நாலு கலர்ஸில் இருக்கு சார் உங்களுக்கு எந்த கலர் வேணும் ப்ளாக்கு டீப் பர்ப்புள் கோல்டு சில்வர் சார் நாலு கலரில் இருக்கு உங்களுக்கு எந்த கலர் வேணும் ஓகே சார் இப்போ ரேட் வந்து உங்களுக்கு ஐ ஃபோன் ஃபோர்டின் ப்ரோ வந்து ஒன் லக் தர்ட்டி தவுசன் வரும் சார் தர்ட்டி தர்ட்டி தவுசன்ட் சார் ஒன் லேக் தர்ட்டி தவுசன் ஃப்யூசர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நார்மல் மொபைல் விட ஐ ஃபோனில் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டிஎய்ட் மெகா பிக்சல் வரும் அதுக்கப்புறம் சார்ஜர் வந்து உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வரும் சார்

டிஸ்கவுன்ட்லாம் நீங்கள் ஹச்டிபி கார்டு வச்சுருக்கிங்களா சார் இல்லை அதைவிட பெர்ட் ஐ ஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோவே உங்கள் ஃப்யூச்சர்ஸ் அதுவே நல்லாருக்கும் சார் அதுவே நீங்கள் வாங்குனிங்கனா பெட்ராதான் சார் இருக்கும் நீங்கள் வந்து ஹச்டிபி கார்டு வச்சுருந்திங்கனா இஎம்ஐயில போடும்போது உங்களுக்கு ரேட் கம்மியாகும் சார் நீங்க ஐபி வந்து சிக்ஸ்டி தவுசன்ட் கட்டுற மாதிரி இருக்கும் சார் அப்புறம் மன்த்லி மன்த்லி ட்வெல்வ் மன்த்ஸ்க்கு கட்டுற மாதிரி இருக்கும் மன்த்லி எய்ட் தவுசன்ட் கட்டுற மாதிரி இருக்கும் சார்

ஓகே சார் நீங்கள் வீக் டேஸில் வாங்க சார் உங்களுக்கு